எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது பிடிச்ச சப்ஜெக்ட்னால் தமிழ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எனக்கு தமிழ்னால் அவ்வளோ பிடிக்கும் அதில் வர்ற பாடல்கள் அதையும் தாண்டி வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றது நமக்கு புரியும் எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் பிடிச்சதுக்கு பாதி ரீசன் தமிழாக இருந் தமிழ் இருந்தாலும் அவங்க அதை நடத்துகிற விதம் எங்கள் தமிழ் ஐயா ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து சூப்பராக நடத்துவார் தமிழ் தமிழ் பீரியர்ட்டில் மட்டும் தான் நாங்கள் வந்து ஹேப்பியாக சந்தோஷமா சிரிச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்தளவுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக படித்ததுனாலையோ என்னமோ எல்லா சப்ஜெக்ட்டேயும் விட தமிழ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாகவே மாறிடுச்சு அதுக்கு ரீசன் வந்து மத்த எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இவ்வளோ இருக்குது ஒன்றுமே புரியல இதை படிக்கணும் இதை படிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்சில் இருக்கும் ஆனால் தமிழ் மட்டும் இல்லை ஜாலியாக வருவோம் படிப்போம் போய்விடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இண்ட்ரேக்ஷன்ஸ் இருந்தனாலோ என்னவோ தமிழில் வந்து ஒரு பிரெஷரே இருந்ததில்லை பிரெஷர் இல்லாதனாலே எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிருச்சு தமிழ் எக்ஸாம்க்கெலாம் சுத்தமாக படிக்கவே மாட்டேன் ஆனால் ஃபுல் மா ஒரு நைன்ட்டி எபோ எடுத்துடுற அளவுக்கு ஈஸியாக தான் ஏன்னால் அது நாங்க கிளாஸ் நடத்தும்போதே ஃபுல்லாக லிசன் பண்ணி அதை அப்படியே அபசர்வாகி நாங்கள் படிக்கணும்ன்னே படிக்க மாட்டோம் ஆனால் அது தானாக மனசில் இருக்கும் அந்தளவுக்கு வந்து எங்கள் தமிழ் ஸ்டாஃப் ரொம்ப நடத்துவார் நல்லா சூப்பராக நடத்துவாங்க அந்த ஒரு ரீசன் தான் வந்து எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம்